புத்தகம் படிக்கிறது நல்ல கதையும் படிக்குவேன் நாவல்களாம் படிக்குவேன் புத்தகம் படிக்கிறது எனக்கு பொழுதுபோக்கா இருக்கும் கொஞ்சம் நேரம் புத்தகம் படிக்குவேன் கொஞ்சம் நேரம் டிவி சீரியல் பார்ப்பேன் நாடகம் பார்க்குவேன் செய்திகள் செய்திகளை பார்க்குவேன் காலையில் எட்டு மணிக்கு ராசி பலன் பார்க்குவேன் செய்தி பார்க்குவேன் சனி ஞாயிறுன்னா பிள்ளைங்க கூட தாயம் விளையாடுவேங்க இதெல்லாம் பொழுதுபோக்கா இருக்குது